ஐயா வண்டி ஓட்டுநருங்களா நாங்கள் தருமபுரிலேருந்து ஒசூர் போகணும் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்ல முடியுங்களா மூணு மணிநேரம் ஆகுங்களா ஐயா கொஞ்சம் சீக்கிரம் செல்ல போகணும் எங்களுக்கு காலையில் ஆறு மணியிலேருந்து அங்கே எட்டு மணிக்குள்ளே முகூர்த்த நேரம் ஒரு திருமணம் அந்த முக்கியமான திருமணம் இது அந்த திருமணத்துக்கு சீக்கிரம் விரைவாக நாங்கள் போகணும் அப்படினாக்க கொஞ்சம் ஈஸியாக போகிறத்துக்கு வழி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் விரைவாக போகணும் அங்கே அதுக்கு வழி எதாவது இருந்தால் குறுக்கு வழியில் இருந்தால் கூட சரிங்க நீங்கள் சொன்ன வழியில் போகலாம் அப்படிங்களா ஐயா ஓகேங்க ஐயா இங்கேருந்து பாலக்கோடு போய் பாலக்கோடுலேருந்து ராயக்கோட்டை ராயக்கோட்டைக்கு அடுத்து ஓ அப்படி போயிக்கலான்னு சொல்கிறீங்களா ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா சீக்கிரம் அப்படி போனால் எவ்வளோ நேரங்கய்யா ஆகும் ஒன் ரெண்டு மணிநேரம் ஆகுங்களா ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா ஐயா நன்றிங்க ஐயா புக் பண்ணிக்கோங்க எங்களை வந்து எவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு போய் திருமணத்துக்கு விட முடியுமோ விடுங்கய்யா நன்றிங்கய்யா நன்றி